என்னோடைய நியர்பை பிளேஸ் அதாவது பக்கத்து இடங்கள்ல வந்துவிட்டு இப்போ பல வகையான மருத்துவமனைகள் இருக்கிறது அதில் நான் பலவகையான மருத்துவமனைகளுக்கு நான் போய்ரிக்கிறேன் அங்கே பல வகையான மருத்துவமனைகளில் வந்துவிட்டு இப்போ நான் வந்துவிட்டு இப்போ சொல்லப் போனா நான் எங்கே எந்த மருத்துவமனையில நான் போயிருக்கிறனா நியர்பையாகவே சில மருத்துமனைகள் எல்லாம் இருக்குது சின்ன சின்ன மருத்துவமனைகளுமே சொல்லலாம் ஆனால் அந்த மருத்துவமனைகளில் வந்துவிட்டு இப்போ பலவகையான இம்ப்புருபன்ஸ்ஸும் நல்லா காட்டிகிட்டே தான் இருக்காங்க அந்த மருத்துவமனைகளில் இப்போ வந்துவிட்டு ஜஸ்ட்டு இப்போ ஃபீவர் இப்போ வந்து கோல்டு காஃபு இந்த மாதிரி சில ப்ராப்ளம் அவங்களுக்கு மட்டும்தான் நம்ப மருத்துவமனைக்கு போவோம் ஆனால் இப்போ வந்துவிட்டு அந்த மாதிரி சில ப்ராப்ளம் மட்டும்தான் மருத்துவமனைகளுக்கு வந்துவிட்டு போய் இருந்தாங்க நான் வந்துவிட்டு சொல்லப் போனா நியர்பை மருத்துவமனைகளில் ஆனால் இப்போ வந்துவிட்டு ரீசெண்ட்டாக வந்துவிட்டு நிறைய மக்கள் ஃபுல் பாடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் பிளட் டெஸ்ட் இந்த மாதிரி சில அவசியமான அவசிய அத்தியாவசங்களுக்குமே வந்து போகறாங்க அந்த வகையில வந்துவிட்டு இந்த மருத்துவமனைகளில் வந்துவிட்டு நல்ல இம்புருமெண்ட்டு இப்போ வந்துவிட்டு வந்துருக்கு சொல்லப் போனா இப்போ வந்துவிட்டு இந்த வருஷம் நான் தமிழ்நாடு வந்துவிட்டு மருத்துமனைகள் அந்த அளவுக்கு அட்வான்ஸுன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் பொறுமையாக போக போக போக இந்த மருத்துமனைகள் வந்துவிட்டு நல்ல அட்வான்ஸுடு கண்டிஷனுக்கு இப்போ போயிகிட்டேதான் இருக்காங்க நல்ல இம்புருமெண்ட்டும் காமிக்கிறாங்க